என்னோயட பலம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் வந்துட்டு எனக்கு எ அப்பா அம்மா இப்போது இறந்த பிறகும் இப்போது நான் தனியாக இருக்கேன் எதுக்காகவும் நான் வந்துட்டு யாருக்கிட்டேயும் போய் எனக்கு இது பண்ணிக் கொடுங்க அப்படின்னு நிற்கல காட் கிரேஸு நான் நான் இப்போது அந்த அளவுக்கு இருக்கேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய பலமாக தான் எனக்கு தெரிகிறேன் என்னால் இன்னமும் நான் இன இந்த விஷயத்துனாலையே நான் பலவீனமாக ஆகிருக்கலாம் அந்த பலவீனத்தை தாண்டியும் நான் இப்போ நிற்கிறேன்னா அதுவே என்னோடய பெரிய பலம் தான் இன்னமும் நான் கண்டிப்பாக யாரும் எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் பலவீனமாகாமல் நான் வா வாழ நிக் தகுதியானவன் நினைக்கிறேன் அது நான் இன்னமும் நிரூபிப்பேன் நிரூபிப்பேன் சீ கூடியச் சீக்கிரம்